நான் எங்கேயுமே கோச்சிங்குக்கு போனது கிடையாது எங்கள் வீட்டு கிட்டயே ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு அவரு கிட்டதான் நாங்கள் கத்துக்குனோம் அவர் நல்லா கத்துக்கொடுத்தாரு பெருசாக நாங்கள் யாரு கிட்டேயும் போயி கோச்சிங் கத்துக்கல